நான் வந்து ஏர் கூலர் ஒன்று வந்துட்டு லாஸ்ட் டைமில் பை பண்ணிருந்தேன் அது வந்துட்டு சம்மர் டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாக இருந்துச்சு பிகாஸ் வந்துட்டு எங்கள் வீடு வந்து ரொம்ப ஹீட்டாகருக்கும் ஸோ அந்த டைம்க்கு எனக்கு ஃபேன் வந்து சப்போர்ட் பண்ணலை ஃபேனோட காற்று வந்து எனக்கு போதுமான அளவு இல்லை அதனால் நாங்கள் ஏர் கூலர் வாங்கலாம் அப்படினு சொல்லிவிட்டு ஏர் கூலர் வாங்கி யூஸ் பண்ணது வந்துட்டு அந்த ஏர் கூலரும் வந்துட்டு நல்லாதாருந்துச்சு நம்ப ஐஸ் கியூப்லாம் போட்டு பண்ணோம்னா ஏசியோட ரேஞ்ஜிக்கு அந்த ஏர் கூலரும் இருந்துச்சு எனக்கு அந்த ஏர் கூலர் ரொம்ப பிடிச்சிருந்தது